நான் செய்யும் தொழில் வந்து முந்திரி தொழில் அந்த முந்திரி தொழில் வந்து மிகவும் ரொம்ப வந்து அந்த முந்திரி ரொம்ப ஹீட்டு ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த முந்திரி தொழில் வந்து ரொம்ப போய் முந்திரிக்கு உரம் வச்சு அடி மரத்தில் உரம் வச்சி டெய்லியும் உரம் வைக்கிறது உரம் போடுகிறது அந்த எருவு தெளிச்சு எருவு தெளிச்சுட்டு டெய்லியும் மருந்து அடிப்போம் மருந்து அடிச்சு அதுவும் இல்லாத மருந்து அடிச்சு ஓ ஒன்றுக்கு மூணு வேலையா மருந்து அடிப்போம் மருந்து அடிச்சு அப்புறம் பூவெல்லாம் வரும் பூவெல்லாம் வந்து ஒரு சில மழை பெஞ்சதால எல்லாமே நாஸ்தியாயிடும் சில மழை பெயாம இருந்துதுன்னா கரெக்ட்டாக வந்து ஒருசில விடாம மழை பெஞ்சுதுன்னா எல்லாம் ப முந்திரி எல்லாம் அழிஞ்சு போயிடும் முந்திரி எல்லாம் பூவெலாம் கருவி போயிடும் அதனால வந்து அதெலாம் மருந்து அடித்து பத்திரமா பார்த்துக்கணும் கொஞ்சம் பிஞ்சு விடும் அப்புறமா காய காய எல்லாம் பழமாக வந்து எல்லாம் வந்த பிறகு நாங்கள் அதுக்கு அப்புறம் போய் கொட்ட முந்திரி கொட்டை போய் பொறுக்குவோம் முந்திரி கொட்ட பொறுக்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடயாது அதெல்லாம் முந்திரி மரத்தில் வந்து பூச்சிகள் இருக்கும் பாம்பு தேள்லாம் இருக்கும் அதெல்லாம் பாது பாதுகாப்போடய முந்திரி கொட்டைலாம் திரும்பியும் பழத்தை தூக்கி எட்ட போட்டு கொட்டை மட்டும் நம்ம சாக்கு பையில் போட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ப்போம் அதுவும் லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி டெய்லியும் வெயில் அந்த வெயிலும் மழையும் பார்க்காம அந்த முந்திரி கொட்டை பொறுக்கிறது தான் எங்களுக்கு தொழில் அந்த முந்திரி கொட்டை பொறுக்கினா தான் எங்களுக்கு சாப்பாடு அதனால் எல்லாம் பொறுக்கி எல்லாம் எடுத்தாந்து பத்திரமா எடுத்தாந்து முந்திரிய பொறுக்கி அதை மூட்டை கட்டி அது வந்து மூட்டை கணக்கில் விற்றுடுவோம் இல்லை நாங்களே முந்திரி கொட்டை பயிர் உரித்து முந்திரி கொட்டை உடச்சி மிசினில் போட்டு உடச்சி அதை பயிர் தனியாக எடுத்து கிரேட் கணக்கு கிரேட் கணக்கில் மூட்டை கணக்கில் விற்றுடுவோம் விற்று அதில் வரும் காச எடுத்து நாங்கள் சாப்பாடு பயன்படுத்துனாலும் வேறு எந்த க நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்தினாலும் அது யூஸ் பண்ணுவோம் முந்திரி கொட்டைதான் எங்களுக்கு குலதெய்வம் குலத்தொழில்னு சொல்லுவோம் எங்கள் எங்கள் பண்ருட்டி வட்ட மக்கள் எல்லோருக்குமே முந்திரி தொழில்லாம் ஒரு குலதெய்வம் அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முந்திரி கொட்டை பொறுக்கி நல்லா உழச்சா தான் எங்களுக்கு சோறுன்னு நினச்சி அந்த முந்திரி கொட்டை தான் எங்களுக்கு சோறு போடுது அதனால் முந்திரி கொட்டை வந்து ஒரு கிலோ அறநூறுபா எழுநூறுபான்னு விற்போம் ஒரு இதில் ஐநூறுபான்னு விற்போம் அந்த வேறு காசை வச்சு தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப தேங்க்யூ